நாங்கள் ஆண்டின் கொ தொடக்கத்தில் கொண்டாடப்படுவது வருஷப் பிறப்பு வருஷப் பிறப்பு வந்து அந்த ஒன்று நாள் ஒரு நாள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் பட்டாசு வெடிச்சு நண்பர்களோடு பட்டாசு வெடிச்சுக் கொண்டாடுவோம் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் புது ட்ரெஸ் எடுத்து கொண்டாடுவோம் அதுபோக நல்லா செலப்ரேட் பண்ணுவோம் தைப்பொ தைப்பொங்கல் அடுத்து தைப்பொங்கல் தைப்பொங்கல் வந்து ஒரு மூன்று நாட்கள் இருக்கும் மூன்று நாட்கள் விளையாட்டுப் போட்டி நான் மூன்று நான்கு நாட்கள் விளையாட்டுப் போட்டி நடக்கும் நான்கு நாட்களில் இரண்டு நாள் விளையாட்டுப் போட்டி இரண்டு நாட்கள் விளையாட்டுப் போட்டி போக ஒரு நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அந்த ஒரு நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அடுத்த நாள் இந்த விளையாட்டுப் போட்டியில் ப பரிசளிப்பு விழாவில எல்லாம் வழங்குவோம் பரிசளிப்பு விழால தைப்பொங்கல் வந்து முதல் நாள் பக்ரீத் பண்டிகை ச்சி முதல் நாள் வந்து இது போகிப் பண்டிகை போகிப் பண்டிகைக்கி பழையன கழிவதும் போன்று அந்த மாதிரி முறையில நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள்கள இது பண்ணிட்டு புது ட்ரெஸ் எடுத்து கொண்டாடுவோம் இரண்டாவது நாள் வந்து தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு எல்லாம் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் பொங்கல் வச்சு எல்லோருக்கும் கொடுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அதுக்கடுத்து மூன்றாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து மாடுகளுக்கு வ மாடுகள் எல்லாம் குளிக்க குளிக்க வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு பொங்கல் வச்சு அதுகளுக்கு கொடுப்போம் இதுபோக இது காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்றைக்கி நாங்கள் நான்வெஜ்ஜு சமைச்சு அதுவும் சாப்பிடுவோம் அது சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்போம் பிரியாணி இந்த மாதிரி ஆக்கி அதை எல்லோரும் சா எல்லோரும் சாப்பிடுவோம் அதுக்கடுத்து கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மத்துக்கு கிறிஸ்துமஸ் நண்பர்கள் எல்லாரும் அழைப்பாங்க அழைப்பு கொடுப்போம் அழைப்புக்கு அவங்க வீட்டுக்கு போவோம் நாங்களும் அங்கே போவோம் அவங்க இங்கே வருவாங்க எல்லோரும் சமைச்சு பிரியாணி சாப்பிடுவாங்க அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம் அதுக்கடுத்து இ கிறிஸ்மஸ்ஸு அதுக்கடுத்து பக்ரீத்து பக்ரீத் பண்டிகைக்கு முஸ்லீம் நண்பர்கள் எல்லோரும் ஒன்றா இருப்போம் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் இப்போது செலப்ரேட் பண்ணுவோம் அவங்க சாப்பாடு எல்லாம் சமைச்சு தந்துருவாங்க அதுபோக எல்லாம் கொண்டாடுவோம் அது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கொழந்தைகளுக்கு அலங்காரம் பண்ணி மேடை ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜில் அந்த அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஸ்பீச் கொடுத்து ஒரு ஆடர் ஒரு டான்ஸுக்கு ஒரு சா டான்ஸ் சொல்லிக் கொடுத்து ஒரு நாடகம் மாதிரி சொல்லிக் கொடுத்து அதையும் நடிக்கச் சொல்லுவோம் அந்தமாதிரி செலப்ரேட் பண்ணுவோம் ஜெயந்தி